தடுப்பூசி சத்துணவு திட்டம் முதியோர் உதவி தொகை திட்டம் அதாவது இந்த குழந்தைங்களுக்கு தடுப்பூசி வந்து ப்ரைவேட்ல போட்டால் ஒரு மூணாயருபா ஆகுதுன்னா அதே கவர்மெண்ட்ல போட்டால் நமக்கு ஃப்ரீயாக போடுறாங்க அப்போது நமக்கு பணம் மிச்சமாகுது சத்துணவு திட்டம் குழந்தைங்ளுக்கு மத்தியானோ சாப்பாடு கொடுக்க கூட சிலருக்கு எங்ளுக்கெலாம் வசதி இல்லை ஆனால் கவுர்மெண்ட் கொடுக்கது ரொம்ப உதவியாக இருக்குது நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்துட்டோம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு முது பண உதவி செய்ய முடியலை கவுர்மெண்ட் பணம் கொடுக்கறதுனாலயும் அவங்களுக்கு பயன் கிடக்கிது